இப்போது பார்த்தா நாங்கள் நாகப்பட்டினோம் வேளாங்கண்ணிலிருந்து மலக்கோட்டை திருச்சிக்கு வந்து போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் புக் பண்ணிணோம் அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நானெலாம் சின்னப் பிள்ளையா இருக்கும்போது ட்ரெயின்லெலாம் பார்த்து வளர்ந்துருக்கேன் அப்போ இருந்த ட்ரெயின் சத்தத்துக்கும் இப்போ இருந்த ட்ரெயின் சத்தத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது இப்போ இந்த ட்ரெயினில் இருக்கிற சீட்டு அப்புறம் அதில் நிறைய வசதிகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ படுத்து தூங்கிட்டு போகலாம் ப்ரோ நமக்கு தேவையான வசதி வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு ஃபேன் அப்படிலாம் மாற்றிட்டாங்க நாங்கள் எல்லாம் சின்ன புள்ளையாக இருக்கும்போது அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்புறம் இந்த ட்ரெயின் சத்தம் எல்லாம் கேட்டால் நாங்கள் ஒரு ரோடு ரோடை க்ராஸ் பண்ணுறத்துக்கு சின்ன பிள்ளைல ரொம்ப பயப்படுவோம் அப்போது அந்த ட்ரெயினோடய சத்தம் தண்டவாளத்தில் அதிரும் ஆனால் இப்போது அந்த மாதிரியெல்லாம் இல்லை அது பாட்டுக்கு போகுது அமைதியாக வருது இப்போது இப்போது க இப்போது காலமெலாம் ரொம்ப மாறிட்டுது அப்போதெலாம் வந்து ஒன்று ரெண்டுதாங்க இருக்கும் இப்போது பார்த்தா நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்துருச்சு இப்போதெலாம் ட்ரெயினில்தான் எல்லாம் போகிறாங்க நல்ல மாற்றம்தான்